சாணம் போட்டு மொழுகுறதினால கிருமிநாசினிகள் வீட்டுக்குள்ளே அண்டாது வெளியே நாங்கள் வாசல் தளிக்கிறதுக்கு சாணி போட்டு தான் தெளிப்போம் அப்போது வந்து அந்த சாணி விழுகுறதனால பூச்சிப்புழுக்கள் வந்து வீட்டில அண்டாது எந்தவொரு கெட்ட இதுவும் வராது வீட்டுக்குள்ளே மொசைக்காக இருந்தால் இது மாப்போட்டு தேய்ப்பாங்க அதில் கிருமிகள் கண்டிப்பாக வந்தே தீரும் ஆனால் சாணம் போடுற ஒரு இதுமாரி வராது நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சாணம் போட்டுதான் மொழுகிட்டிருக்கோம் ஒரு கோயில் விழா வந்தாலும் மாசா மாசம் அம்மாவாசை வந்தாலும் பௌர்ணமிக்கு வந்தாலும் நாங்கள் சாணம் போட்டு மொழுகிதான் எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் இது பண்ணுவோம் இந்த ம இந்த பெரிய பெரிய வீட்டுக்கெல்லாம் வந்து மாப்போட்டுதான் துடைக்குறாங்க அவங்கள்லாம் சாணம்ங்கிறது பார்க்குறதில்ல அப்படியே இருந்தாலும் இன்னைக்கி அந்த சாணத்துக்கு பதிலாக பெயிண்டை வாங்கி அடிச்சு விட்டுர்றாங்க வாசல்ல வாசல்ல அடிச்சிட்டால் அது அது கெமிக்கல் கெமிக்கல் தான் ஆனால் இந்த சாணம்மாரி வராது அந்த சாணத்துக்குன்னு ஒரு மகிமை உண்டு அந்த மாட்டு சாணம் மாட்டு கோமியத்துக்கெல்லாம் ஒரு மகிமை இருக்குது அதை நம்ம மக்கள் இன்னும் புரிஞ்சிக்கமாட்டேங்கிறாங்க அதை வந்து எல்லார் வீட்டிலயும் போட்டு நல்லா இது பண்ணாங்கன்னா எல்லா ஊரே நல்லாயிருக்கும் எங்கள் எங்கள் ஊர் திருவிழான்னு வந்தானாவே நாங்கள் சாணம் தான் போய் தேடுவோம் இன்னக்கு சாணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல்லலாம் சாணம் ரோட்டுல கிடக்கும் இல்லை ஒரு தோட்டத்தில் போய் கேட்டால் எடுத்துகிட்டுப் போங்க அப்படிம்பாங்க ஆனால் இன்னைக்கி போய் கேட்டோமுன்னா கோமியத்துக்கும் சாணத்துக்கும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலத்தில் ஆகிடுச்சி அப்படி இருக்குது இன்னைக்கி ஏன்னா இன்னைக்கி வந்து மாடுகள் கம்மி ஆயிடுச்சு எல்லாம் வந்து ஜெர்சி மாடுகளை கொண்டு வந்துட்டாங்க அந்த ஜெர்சி மாட்டுச் சாணம்லாம் ஆகாது நம்மளுக்கு பசு மாட்டு சாணம்னால் மட்டும் நம்ம வீட்டுக்குப்போட்டு மொழுகினா வீட்டில வந்துடும் பூச்சி புழுகள் அண்டாது கிருமிகள் வராது குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும்